ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆமாங்க

ஓகே உங்களுது டச் ஃபோனுங்களா பட்டன் ஃபோனுங்களா பட்டன் ஃபோனா பட்டன் ஃபோன்னா கொஞ்சம் செலவு வந்து ஜாஸ்தியாக ஆகுங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கிறீங்களா எப்படி அப்படியா சரி நீங்கள் அதுக்கு வந்து கொண்டு வந்து கொடுங்க நாங்கள் பார்த்து எப்படி அதில் பண்ற முடியுமோ பண்ணி கொடுக்குறோம் இல்லை பூரா அதை கழட்டி பண்ணணுன்னாலும் பண்ண இதாகதான் இருக்கும் அதுக்குத்தான் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறோம் ஆ சரிங் ஓகே ஓகே ஆ ஓகே

சரிங்க நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க நாங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு ஓகே ஓகே ஆ கொண்டு வந்து கொடுங்க ஆ கொடுங்க ஓகே ஓகே